ஐந்து பதினொன்னு ரெண்டாயிரத்தி பதினேழு பதினைந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு